எக்ஸ்க்யூஸ் மீ மேம் உள்ளே வரலாங்களா இது மாதிரி என் பையன் இப்போ தான் டென்த்து முடிச்சுருக்கான் அது ஸ்கூலில் லெவன்த்து அட்மிஷன் போடணும் எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏதாவது இருக்குதுங்களா அதை ஏதாவது ஃபாலோவ் பண்ணனுங்களா எங்கள் ஊர் ஸ்கூலில் படிச்சாங்க பக்க பக்கத்து வீடு பக்கத்தில் இருந்த ஸ்கூலில் படிச்சான் இப்போ எண்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு ஏதாவது நம்ம ஃபாலோவ் பண்ணனுமா மேம் அது என்ன பண்ணனும் யாரை பார்க்கணும் சரி ஓகே மேம் அப்போ என்ன பண்ணனும் அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது பண்ணனுங்களா நானு இல்லை எக்ஸாம்க்கு நேராக வந்தால் போதுங்களா ஓகே மேம் அப்போ ஸ்கூலில் சேர்க்குறோம் அப்படின்னா ஹாஸ்டல் வசதி ஏதாவது இருக்குதுங்களா இல்லை பஸ் வசதி ஏதாவது இருக்குதுங்களா எங்கள் ஊர் பக்கம் பஸ் வருங்களா உங்கள் ஸ்கூல்லேருந்து சரி இப்போ எங்கள் பையனை இப்போ ஹாஸ்டலில் சேர்த்தாக்கெல்லாம் ஃபீஸ்லாம் குறச்சி சொல்லமாட்டிங்களா அது இருக்குறதுதாங்களா சரி ஓகேங்க மேம் அப்புறம் வேறு ஏதாவது ஃபெசிலிட்டி ஏதாவது இருக்குதுங்களா இப்போ லெவன்த்து இந்த ஸ்கூலில் சேர்க்குறோம் அப்படின்னா இந்த நீட் தேர்வு வேறு எக்ஸாம்க்கு ட்ரைன் பண்ணுறது இப்போ வேறு ஸ்கூலுக்கு ட்ரை எடுத்துப்பாங்கள்லே வேலைக்கு ஜாபுக்கு அதுமாதிரி ஏதாவது நீங்கள் ட்ரைன் பண்கிறீங்களா பிள்ளைங்கள என் பையன் நல்லா படிப்பான் மேம் ஃபோர் ஹண்ரடுக்கு மேலே தான் டென்த்தில் எடுத்துருக்கான் அப்படின்ற போது அவனுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு லைன் வேணுன்றோம் பக்கத்தில் விசாரிச்சோம் இந்த ஸ்கூலில் சேர்த்தா நல்லாயிருக்கும் நல்லா லைன் கிடைக்கும் அப்படின்னு அவங்களாவே அமைத்து கொடுப்பாங்கன்ற மாதிரி சொன்னாங்கள் நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு அதுக்காக தான் மேம் உங்கள் ஸ்கூலுக்கு வந்தோம் சரி ஓகே மேம் தேங்க் யூ